பண்டிகை மத நிகழ்ச்சிகள் மத நிகழ்ச்சிகளுக்காக சிலை அப்படி உருவாக்கின எந்த அனுபவமும் இல்லை ஆனால் பார்த்தீங்கனா நான் கொ கொழந்தையா இருக்கும் போது பார்த்தீங்கனா இந்த களிமண்ணை வைச்சு சின்ன சின்ன பொம்மைங்கள் செய்கிறது நமக்கு பிடிச்சமான வடிவத்தை அமைக்கிறது இதை மாதிரி நிறைய எல்லாம் விளையாண்டிருக்கேன் இதில் நிறைய நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கும் களிமண்ணை யூஸ் பண்ணி நம்ம நம்ம வந்து நிறைய பசங்கள் கூட சின்ன சின்ன பசங்கள் கூட ஒரு சின்ன சின்ன பொம்மை மாதிரி செய்கிறது சின்ன சின்ன நம்மளுக்கு என்னென்னல்லாம் செய்ய தோணுதோ நம்ம என்னென்னல்லாம் கற்பனை பண்ணுறோமோ அதெல்லாம் சின்ன வயசில் சின்ன சின்னதாக செஞ்சு செஞ்சு அந்த அனுபவமெல்லாம் இருக்குது இந்த சிலைகளை செஞ்ச அனுபவம் இல்லைன்னாலும் கொழந்தையில வந்து அந்த சின்ன சின்ன களிமண்ணை வெச்சு செஞ்ச அனுபவம் இருக்குது அது பார்த்தீங்கன்னா நம்ம நம் நம்மளுக்கு அது ஒரு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும் சின்ன வயசில் நிறைய பேரோடு உட்காந்து விளையாடுவோம் நிறைய பேர் நிறைய பேர் என்னென்ன செய்கிறாங்களோ அது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவு வளர்ச்சியாக தான் இருந்தது அந்த களிமண்ணை வைச்சு செய்கிறது இதெல்லாமே அதெல்லாம் ஒரு காலக்கட்டத்தில் எல்லா கொழந்தைங்களுமே இது இதெல்லாம் செஞ்சு பழகிருப்பாங்க சின்ன சின்ன களிமண்ணை வைச்சு சின்ன சின்ன பொம்மை செய்கிறது சின்ன சின்ன என்னென்ன கைவினை பொருளெலாம் அ அந்த பருவத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ கொழந்தையா இருக்கும் போது என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பழகிருப்பாங்க